இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் நான் இருக்கிறேன் இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு மலைக்கோட்டை அது பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அப்புறம் கொல்லிமலை கொல்லிமலை மேலே ஒரு கோவில் இங்கே மலைக்கோட்டை வந்து இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது இது ஆஞ்சநேயர் மூலமாக தூக்கிகிட்டு வரப்பட்ட ஒரு பெரிய மலைலேருந்து இந்த கொல்லிமலைலிருந்து தூக்கிட்டு வரப்பட்ட ஒரு மலையில் ஒரு சின்ன பாறை தான் கொல்லிமலை இந்த மலைக்கோட்டைன் சொல்கிறாங்க முழுக்க முழுக்க வெறும் பாறையாகாவே ஆக்கப்பட்டது இது சில ஒரு நூற்றாண்டுக்கு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து முகலாய மன்னர்கள் இந்த மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கிறப்பலாம் முக முகலாய மன்னர் வந்து இந்த மலைக்கோட்டையில் மதில் சுவர்களெலாம் கட்டி இதுக்குள்ளே ஒரு சின்ன சுரங்கப்பதையெல்லாம் அமைத்து இந்த மதில் சுவர்கள் கூட இன்னும் இருக்குது ஒரு இங்கே தான் போர் புரிஞ்சார் இங்கே தங்கி இருந்தார் அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது இது பக்கத்திலே கீழே இந்த மலையை இந்த பாறையை ஒட்டி இந்த கோட்டையை ஒட்டியே கீழே ஒரு குளம் இருக்குது அந்த மலை மேலே தான் இவர் தங்கி இருந்திருக்காங்க ராணி ராஜா அப்புறம் அவரோட சிப்பாய்கள் அது ரொம்ப இந்த மலைக்கோட்டை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால அது மேலே இருந்து பாக்கிறப்ப சுற்றி இருக்கிற எல்லாமே தெரியும் ஒரு பத்து கிலோமீட்ரு பரப்பளவுக்கு சுற்றி எல்லாமே தெரியும் அந்த மதில் சுவர்கள் உள்ளே இருக்கிற கட்டிடங்கள் அதோட கலைச்சிற்பங்கள் அது எல்லாமே இருக்குது நான் நேரில் போய் பார்த்துருக்குறேன் அப்புறம் இங்கே கொல்லிமலையில் அறப்பளீஸ்வரர் கோயில் இது நாமக்கல் டிஸ்டிக்கு இதுவும் இந்த கொல்லிமலையும் நாமக்கல் டிஸ்டிக்ஸ் சேர்ந்தது தான் அங்கேயும் நல்லா பழங்காலத்துக்கான நிறைய பொருட்கள் சிலைகள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நான் நேரில் போய்விட்டு ஒரு இரண்டு மூன்று முறை நான் பார்த்துருக்குறேன் இது எல்லாேரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான்